வருங்கால சந்ததியினருக்கு விவசாயத்தை பற்றி என்னோடய ஆலோசனை என்னென்னா பிள்ளைங்க வந்து சாப்பிட்றது மட்டும் இல்லை அது எதுலேருந்து விளையுது அத என்னென்ன பண்ண முடியும் நிலம் எங்கே இருக்குனு முதல்ல தெரிஞ்சு அதில் என்னென்ன பண்ணுறாங்க விவசாயிங்கன்னு எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் அடிப்படை என்னென்ன செய்கிறாங்கன்றதையாவது ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கிணும் இ இங்கே இப்போ நம்ம சந்ததிக்கு பின்னாடி எங்கே அந்த விவசாயத்தை பற்றி ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்க மாட்டாங்கள் எல்லோரும் படிப்பு படிப்புனு சொல்லிட்டு நகரத்தை நோக்கி போகிறதுனால இந்த கிராமத்துக்கு யார் வருவாங்கள் எப்படி விவசாயம் செய்வாங்கள் இதெலாம் யார் பார்த்துப்பாங்க நம்ம நிலத்த கூட அப்படின்ற பயம் எனக்கே இருக்குது அதனால் ஒவ்வொரு பிள்ளைங்களும் அவங்க சாப்பிட்றதுக்கு தேவையான பொருட்களையாவது எப்படி விளையிறாங்கன்னு அவங்க செய்கிறாங்களோ இல்லையோ கற்றுக்கிட்டா கூட போதுன்றது தான் என்னோடய ஆலோசனை அது ஒரு பாட திட்டமாவோ ஒரு செயல் செயல் வடிவுலயாவது இந்த ஸ்கூலில் ஒரு அரைமணி நேரம் ஒரு மணி நேரம் அந்தமாதிரி ஏதாவது ஒரு டைம் ஒதுக்கி வாரத்துக்கு ஒரு அரைமணி நேரமாது பிள்ளைங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சாங்கன்னா அது மூலமாவாவது அவங்க கற்றுக்குவாங்க